அதாவது நம்ம தொழில் வணிகத்தில் வந்துவிட்டு நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்க பொருளாதாரத்தில் தமிழ்மொலியில எப்படி பயன்படுதுன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா நமக்கு தேவையான பொருளை வந்துவிட்டு நம்ம தமிழ்லையும் சொல்லிக்கலாம் இங்கிலீஷ்லையும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி எல்லா நாட்லையும் தமிழ்மொலிங்கிறது இப்போ எல்லா எல்லா நாட்லையும் எல் ஊர் ஃபுல்லாக பரவ ஆரமிச்சிடுச்சு ஸோ இப்போ தமிழ்மொலிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரு தார் தாக்கத்தை ஏற்படுத்தி ஏ எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது எல்லாரும் அதற்கேத்தமான பதில் சொல்லுற அளவுக்கு தமிழ்மொலிங்கிறது வளர்ந்துருக்கு சாதாரணமாக இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு எளிமையான மொழிங்கிறது வந்துவிட்டு தமிழ் அதற்கப்றோம் எல்லா நாட்லையுமே வந்துவிட்டு தமிழ்மொலிங்கிறது ஒரு பெருமையான விஷியமாகவும் எல்லாருமே பேசத் தொடங்கிட்டாங்க ஸோ அதனால் இது எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னா இதால் பாதிப்புலாம் எதுவுமே இல்லை எல்லாருக்குமே நன்மை தான் செய்யப்பட்டுருக்கு தமிழ்நாட்ல இருக்கறவுங்க எல்லாருமே எந்த ஊருக்குப் போனாலும் அவங்களால அந்த அந்த இடத்துல அவங்களால வந்துவிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறக்காக தமிழ்மொலி வந்துவிட்டு எல்லா எந்த ஊரில் வேணாலும் எந்த வேலை செஞ்சாலும் அவங்களால அந்த வாழ்க்கைய ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய தன்னம்பிக்கையை வந்துவிட்டு கொடுக்குது அதுவுல்லாமல் எல்லா தமிழ் ஸாரி தொழில் வணிகம் அது மட்டும் இல்லாமல் நிறையா இடத்துல வந்துவிட்டு தமிழ்மொலிங்கிறது ரொம்பவே பேசு ப பேசுப் பொருளாக இருக்கு அதனால் கண்டிப்பாக இது வந்துவிட்டு எல்லாருக்குமே பயன்படும் ஒரு பொருளை வாங்கறதுக்கோ விற்கறதுக்கோ நம்ம அணுகி வர கஷ்டம் கஸ்டமர்கிட்ட பேசி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்துவிட்டு சமமாக இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்மொலி வந்துவிட்டு ரொம்பவும் பெருசாக யூஸ் உபயோகிக்கிறாங்க